அதாவது பெரிய விவசாயின்னால் அவங்க பெரிய லெவலில் வந்து காடு வந்து பரப்பளவு அதிகம் பரப்பளவுளனா இப்போ நம்ப வந்து பத்து ஏக்கரா விவசாயம் பண்ணுறதுக்கு அஞ்சு ஏக்கரா விவசாயம் பண்ணுறதுக்கு வேறு வித்தியாசம் பத்தோ கி பத்து ஏக்கர் அளவில் வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும் அஞ்சு ஏக்கர் அளவு வந்து விவசாயம் விவசாயம் வந்து மகசூல் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் பத்து ஏக்கரை வந்து அது அதிகமாக கிடைக்கிறதோட அதேமாதிரி அவங்க ஒரு அம்பது ஏக்கரா பண்ணாங்கன்னு வைங்க அம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா இருபது ஏக்கரா இந்த மாதிரி பண்ணிணாங்கன்னு வையுங்க அப்புறம் அதிக மகசூல் கிடைக்கும் ஆனால் மகசூல் கிடைக்கிற அளவுக்கு வருமா இது செலவாகும் அவ்வளோ செலவானாலும் அவர்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும் சின்ன இந்த அஞ்சு ஏக்கரை தான் வெச்சு பண்ண முடியும் அதுக்கு மேல அவர்னால முடியாது காரணம் என்னென்ன போடுறளவுக்கு முதலீடு இருக்காது இவங்க வந்து இன்றைக்கு பத்து ஏக்கரா ஓட்டுறவிங்களுக்கு முதலீடு இருக்குது இருவது ஏக்கரா போட ஓ ஓட்டுறவிங்களுக்கு முதலீடு இருக்குது ஏன்னால் அவங்க நூறு ஏக்கரா ஒட்டினாலும் அவங்கக்கிட்ட முதலீடு இருக்குது காரணம் என்னென்னால் அவங்க கம்மி அவங்கள க நம்பி எல்லாமே கடன் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க கவர்மண்ட்லையும் மானியமும் கொடுப்பாங்க கவர்மண்டில் எல்லாமே கொடுப்பாங்க இந்த அஞ்சு ஏக்கர் காரங்க வந்து யாரும் கொடுக்கறதில்ல அது வந்து அவர் பயன்படுத்திக்கிறதில்லை சரி நம்ப ஏன் போய் கேட்டு நடந்துக்கிட்டு நம்ம இந்த அஞ்சு ஏக்கராவுக்கு போய் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கேட்டால் அதுலையும் முப்பதாயிரம் இருபதாயிரம் எடுத்துக்கிறானுங்க எழுபதாயரரூவா கொடுக்கற போல் கொடுப்பாங்க அந்த எழுவதாயிரத்தை வெச்சு நம்ப என்ன பண்றது அப்படின்னு கடனே வேண்டாம்றாங்க இருக்கறதை வெச்சு பண்ணிக்கிறாங்க இவ்வளோ தான் காரணம் அதனால் வந்து பெரிய ஆளுங்கக்கிட்டயெல்லாம் போய் மோதி ஒன்றும் பண்ண முடியறதில்ல சின்ன விவசாயம் எல்லாம் இது தான் அதனால் வந்து பெரிய லெவலில் வந்து இருக்கிறவங்களாம் பெரிய லெவல் போயிகிட்டே இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு நானூறு ஏக்கரோ முன்னூறு ஏக்கரோ இருக்குது அவர்களாம் பிடிங்க நம்ம ஏன் ஆட்டுக்குட்டி பா ஆ ஆடே சுற்றி வேலி போட்டுடறாங்க ஐநூறு ஆடு இருக்குது நானூறு ஆடு இருக்குது இப்போது அஞ்சு ஏக்கரா வெச்சு என்ன பண்ண முடியும் எந்த வேலி போடுறது எந்த ஆட்டை மாட்டை மேய்கிறது விவசாயமே பண்ண முடியாது அதனால் வந்து பெரிய லெவலில் இருக்கறவங்களுக்கு பெரியது தான் சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன ஆளெல்லாம் இப்போ போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அவ்வளோ தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் ஒன்றும் அதில் மாற்றம் கிடையாது